ஹலோ ஆ சார் சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்க சார் ஓகே சார் ஃபைன் ஓகே சார் நல்லது ஓகே ஓகே சார் ஆ பண்ணலாம் சார் நம்மக்கிட்டே இப்போ டெக்கரேட்க்கு தேவையான இந்த ஃப்ளவர்ஸெல்லாம் ஸ்டாக் இருக்குதுங்களா சார் ஓரளவு தேவையானதெல்லாம் ஓகே சார் நம் இல்லை சார் நம்ம நம்ம எப்போயும் ஃபார்மலாக பண்ணுறவங்க ஒரு மூணு பேர் இருக்காங்கள்ல சார் அது இல்லாமல் எக்ஸ்ட்டா ஒரு ரெண்டு பேர் மட்டும் முடிஞ்சால் வெளியில் அரேஞ்ச் பண்ணுங்க சார் மேனேஜ் பண்ணிட்டு ஓகே சார் இது ஆள் வச்சு பண்ணால் பெட்டராக இருக்கும் சார் ஏன்னால் வர்றவங்க வந்து கொஞ்சம் ஹோம் ஸ்டைலாக எதிர்பார்ப்பாங்க ஸோ நம்ம அப்படி பண்ணிக் கொடுத்தா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்ன இருந்தாலும் எங்கள் எனக்கு ரெண்டு மூணு க்ளைண்ட் இருக்காங்க சார் கன் கான்டெக்ட்டில் இருக்காங்க நான் அவங்கட்ட பேசி உங்க ரேட் சொல்கிறேன் நீங்கள் அது கஸ்டமருக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுப் பாருங்க சார் ஆ ஓகே சார் ஃபைன் அப்படிங்களா ஓகே சார் அப்போ இல்லைன்னா டீலரோடய கான்டெக்ட் கூட கஸ்டமர்கிட்ட வேணா கொடுத்தர்லாம் சார் அவங்க பேசி இந்த மாதிரி ஸ்டைலில் அவங்க பண்ண முடியுன்னா நம்ம அதை ஃபைனல் பண்ணி கொடுத்தர்லாம் அப்படி இல்லன்னா அவங்க என்ன ஹோட்டலில் சொல்கிறாங்களோ நம்ம அங்கேருந்து ஆள் வெச்சுர்லாம் சார் அதுதான் பெட்டராக இருக்கும் ஆ இருக்காங்க சார் நம்ம் அப்படி ஒரு ஒன் டே மினிமம் தான் முன்னாடி வாங்க முடியும் ஏன்னால் அதுக்கப்புறம் லேட்டாக வாங்கினோம் அதுக்கு பிஃபோரா வாங்கினாலும் பூ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ ஒன் டே முன்னாடி வாங்கிட்டு நான் அந்த வாங்கிற அன்றைக்கே பசங்களை வர வச்சு அவங்கள வச்சு வாங்க சொல்லிகிட்றேன் சார் கரெக்டாக இருக்கும் அவங்களே வந்து வாங்கிட்டு எல்லாம் பர்ஃபெக்ட்டாக பண்ணிவிடுவாங்க சார் பிரச்சின இல்லை ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் அது வந்து ஆமாம் சார் லாஸ்ட்டாக அவங்களும் ரெண்டு ரெண்டாவது ஈவென்ட்டாக வந்தாரு அவங்க கொஞ்சம் டயர்டாக ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ணல நம்ம கூட இந்த டைம் கரெக்டாக பண்ணிடுவாரு சார் ஓகே ஆ ஓகே சார் நான் எல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிகிட்டு கால் பண்ணுறேன் ஓகே சார் தேங்க்ஸ்